குழந்தைங்க இப்போல்லாம் திரையிலே வந்துடு அதிகமாக தி அதை ப திரையை பார்ப் பார்ப்பதிலே வந்துட்டு நிறைய டைம் செல் நிறையா செலவு பண்ணுறாங்க யாருமே வந்துட்டு விளையாடுகிறது இல்லை அப்படிங்கறது இந் இப்போ இருக்கிற சூல்நிலைக்கு கரெக்ட்டு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு முதல்ல நம்ம வீட்டுப் பக்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னால் நம்ம பக்கத்து வீட்டிலருப் பக்கத்து வீட்டுக்காரங்கள் எதிர் வீட்டுக்காரங்கள் அடுத்த தெருவில் இருக்கவங்கள் எல்லாரும் சாயந்தரம் ஸ்கூல் போய்ட்டு வந்தால் வெள விளாண்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறதோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்க குலந்தைங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேரண்ட்ஸும் வந்துட்டு சரி பையன் குலந்த அழுகுது பையன் அழுவுறான் பிள்ள அழுவுறா அவங்க அமைதியாக இருக்கணும் நம்ம நம்மளை வந்துட்டு நம்மளை வேலை பார்க்க விடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே வந்துட்டு அவங்கள எந்த ட எந்த ராவடியும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு மொபைலை கொ ஃபோட்டோ ஃபோ கையில் வந்துட்டு கொடுத்துர்றாங்க தொலைபேசியை வந்துட்டு கொடுக்கறதுனால அங்கே குழந்தைங்க வந்துட்டு அதிகமாக வந்துட்டு விளையாடுகிறது இல்லை அந்த திரையவே பார்த்துக்கிட்டே இருக்காங்கள் அதே மாரி டிவி தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா கார் பொம்மை டிவிங்க வந்துட்டு இந்த போகோ டிவி அது இதுன்னு நிறைய பொம்மை டிவி எல்லா வர்றதனால அதில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த காரை டீஸிங்கும் இந்த மாதிரி அது இதுன்னு வர்றதனால இந்த குலந்தங்க வந்து குலந்தங்க வந்ட்டு அதையே பார்த்துக்கிட்டு விளாண் விளாண் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால குலந்தைங்க யாருமே வந்துட்டு அதிகமாக விளையாட போக மாட்டிங்கிறாங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யா பே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே விடுகிறது இல்லை வெளியே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி போகுது அது இதுன்னு போகுது ஏதாவது ஆயிடும் நீ வெளியே போகாதே வெளியே போகாதே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிர்றாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்துட்டு வெளியே விளையாடவே போகிறது கிடையாது அந்த திரையை மட்டுமே திரையில் வந்ட்டு ஒரு சோ ஒரு ஒரு சாப்ப ஏதாவது ஒரு சாப்பிட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஸ்நாக் ஸ்நாக்ஸ் கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த குலந்தைங்களும் திரையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூல்நிலை இ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாம்மா தான் வந்துட்டு உருவாக்கு அந்த சூல்நிலைய வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு உருவாக்குறாங்க இந் இ வெளியே வெளியே வந்துட்டு அந்த குலந்தைகள விட்டால் தான் அந்த குலந்தைங்க வந்துட்டு திரையை பார்க்காம வெளியே போய் விளாண் விளாண்டுட்டு வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த திரையை பார்க்கற நியாபகமே இருக்காது எல்லா எல் எல்லா குழந்தைங்களுமே அதிகமாக வந்துட்டு விளையாடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு இதில் தான் இருப்பாங்கள்